ஆமாம் ஆமாங்க நீங்கள் யார் ம் ஆ ஆ சரி செஞ்சுத் தாறோம் உங்களுக்கு என்ன மரத்தில் வேணும் ஆ தேக்கில் இருக்குது அதில் செஞ்சிடலாமா ஆ ஆ சரி எல்லாம் ஆ இல்லை இல்லை நல்ல குவாலிட்டி நல்லா செஞ்சுத் தாறோம் தேக்கு மரத்தில் செஞ்சுத் தாறோம் என்ன என்ன ஆ டைனிங் டேபுளு பீரோலு ஆ சரி ஆ சரி

ஆ சரி என்ன இருபது கட்டிலுக்கு இருபதாயிரம் வரும் பீரோவுக்கு ஒரு பதினைஞ்சி சேருக்கு ஆறு சேரு கேக்கிகள அதுக்கொரு பத்தாயரரூவான்னு வேணும் ஆமாம் ஆ டேபிளுக்கு ஒரு அஞ்சு கொடுங்க ஆ சோஃபாவுக்கு ஒரு இருபதாயிரம் கொடுங்க நம்ம எல்லாம் நல்லா தரமாக உள்ள மரத்துலேயே போட்டு கொடுத்துருவோம் நல்ல குவாலிட்டியாக செஞ்சு தந்துடுறோம் அப்புறம் ஆ நல்ல மரம் எல்லாம் நல்லா போட்டுத் தாறோம் கூட ஒரு பத்தாயிரம் வச்சுக் கொடுங்க சரி நீங்கள் பேமெண்ட்டு எப்படி தர்றீங்க அதான் ஃபோன் மூலிமா போடுறீகளா இல்லை கையில் தர்றீகளா

ஆ சரி ஆ சரி நீங்களே வந்து கையில் காசு தருவீங்களா நீங்கள் வந்து எல்லாத்தையும் மரத்தையெல்லாம் பார்த்துக்கிறீங்களா இல்லைன்னா ஒரு வாட்டி ம் ஆ சரி வாங்க அப்போது ஆ ஆ ஆ ஆ சரி நீங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம போகாது எல்லாம் நல்லா தரமாக நல்லா குவாலிடியாகவே இருக்குது எங்கள் கடையியில் சரி அதை தந்துடுறோம் வேறு எதுவும் வீடுகட்ட எதுக்கும் ஆர்டரு இருக்கா சரி இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் சரி ஆ சரி ஆ சரி ஆ சரி ஆ